ஹலோ சார் குட் மார்னிங் சார் ஆ ஆமாம் சார் பாபுவோட பேரெண்ட்ஸ் தான் ஆ ஓகே சார் ஆ சரிங்க சார் வந்துடுறேன் சார் ஆ காமித்தான் சார் காமித்தான் ஆனால் ஒன்றும் அவ்ளோக்கெல்லாம் இதாகல சார்

சார் இல்லை நாங்களும் வீட்டில் வந்தால் படிக்க தான் சார் சொல்கிறோம் அவனுக்கும் தனியாக ரூம்லாம் விட்டுருக்கோம் படிக்கிறாரு தான் ஆனால் எப்படி தான் மார்க்கு கம்மியானதுனே தெரியல ஆமாம் சார் அப்புறம் என்ன சார் பண்ணமுடியும் தனியாக ப்ரைவஸினு கேக்கிறாங்க தனியாக ப்ரைவஸி வேணும்னு கேக்கிறாங்க நீங்கெல்லாம் டிவி பாக்குறீங்க அதான் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அவங்க தான் சார் சொல்கிறாங்க கரெக்ட் தான் சார் ஓகே சார் இனிமேல் என் பக்கத்தாண்டே வச்சு சொல்லித் தர்றேன் சார்

அப்படியா சார் அப்போ நான் என்னன்னு கேக்கிறேன் சார் அதை அவர்கிட்ட சரிங்க சார் கேக்கிறேன் சார் இனிமேல் நான் பக்கத்தாண்டே உட்கார வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன் சார் இனிமேல் இனிமேல் அடுத்த ரிசல்ட்டில் பார்த்துக்கலாம் சார் ஆ சரிங்க சார் அதெல்லாம் எதுவும் பண்ணமாட்டேன் சார் இனிமேல் எந்த தப்பும் வரமால் நாங்கள் பாத்துக்கிறோம் சரிங்க சார் சரிங்க சார் அதெல்லாம் எதுவும் பண்ணமாட்டோம் என்னங்க சார் ஆ சரிங்க சார் இனிமேல் நான் பக்கத்தாண்டா வச்சு நான் டெய்லி சொல்லித் தர்றேன்ன் சார் டைரியில் மட்டும் நீங்கள் என்ன ஹோம் ஒர்க் பண்ணும் என்ன இன்னைக்கு பண்ணணும் அதை மட்டும் சொல்லிவிட்டீங்கன்னா ஆ அப்படியா சார் டைரி தொலைச்சிட்டேனு சொல்கிறாரா ஆ அப்படியா சார் ஓகே சார் நான் அவங்களோட ஸ்கூல்மெட்டாக இருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட என்னன்னு கேக்கிறேன் சார் நான் அவங்கள்ட்ட டைரி எப்படி மிஸ் பண்ணுறான் ஆ என்னங்க சார் ஆ சரிங்க சார் ஓகேங்க சார் கண்டிப்பாக வந்துடுறேன் ஆ தேங்க்யூ சார் தேங்க்யூ